குட்மார்னிங் சார் கிருஷ்ணா ஹோட்டலாங்க சார் சார் டேபிள் ஒன்று ரிசர்வ் பண்ணணுங்க சார் நாளைக்கி வந்து எனக்கு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து நாங்கள் அங்கே வந்துருவோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் இது ஃபேமிலி டின்னருங்கள் சார் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிற மாதிரி வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்ட்லையும் ஹோட்டலில் என்னங்க சார் ஃபேமஸ் ஓகேங்க சார் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி விடுங்க நாங்கள் ஒரு செவன் ஓ கிளாக்கும் போது அங்கே வந்துருவோம் வந்து நாங்கள் அங்கே ரிசர்வ் பண்ணிக்கிறோம் எவ்வளோ பேமெண்ட் எவ்வளோ ஆனாலும் பிரச்சனை இல்லை இஸ்யூ கிடையாது எனக்கு மெனு லிஸ்ட்டு மட்டும் எனக்கு அனுப்பி விட்ருங்கங்க சார் ஓகேங்க சார் இதில் பெஸ்ட்டாக இருக்கிற நால உங்களுக்கு செலைக்ட் பண்ணி அனுப்புறங்க சார் அதெல்லாம் பண்ணி விடுங்க அது போக மற்றத வந்து நாங்கள் அங்கே வந்து புக் பண்ணிக்கிறோங்க சார்